அண்ணா அண்ணா விக்னேஷ் பேசுகிறேங்க அண்ணா ராஜா ஹோட்டல் தானங்க அண்ணா கணக்கங்காட்டிலேருந்து பேசுகிறேங்கண்ணா ஆ இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஆர்டரு சொல்லியிருந்தேன் இல்லைங்கண்ணா நான் வந்து வாங்கிக்கிறேன்னு சொன்னேங்கண்ணா ஆ சிக்கன் ரைஸ் சிக்கன் ரைஸ் ரெண்டு சொல்லியிருந்தேங்க ஆ ஆ ஆ வேறு ஒன்றும் இல்லைங்கண்ணா ரெடி ரெடி ஆகிருச்சுங்களாண்ணா ஆ ரைட்டு ரைட்டு ஓகே ஓகே ஓகே அதே ஸ்டேஜ்ஜில் நிறுத்துங்கண்ணா ஒன்றும் பிரச்சின இல்லை நான் இப்போ வேறு ஒரு சின்ன ஒர்க்குங்கண்ணா என்னென்று கேட்டிங்கன்னால் ஒரு எமெர்ஜென்சியாக இப்போ ஒரு இதாக ஆகிப்போச்சு இப்போ நான் வெளியே கிளம்பு வேண்டிய ஒரு சுச்சுவேஷனு இல்லைங்கண்ணா பத்து நிமிஷத்தில் இல்லை அதுக்காக இல்லை அண்ணா ஒன்றும் இல்லை நீ இல்லை அப்படியே இது பண்ணுங்க ஒன்றும் இல்லை நான் இப்போ உடனே வெளியே கிளம்ப வேண்டியது இருக்குது அதனால் இதை நான் பண்ணிவிட்டு போனேன்னால் அங்கே டைம் ஆகிப் போயிடும் எனக்கோசரம் அங்கே எல்லாேருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அது ஒரு பெரிய காரியங்கண்ணா வேறு ஒன்றும் இல்லை ஆ எல்லாம் போகிறாங்க அப்போ அவங்களோட பத்தோடு பதினொன்றா நம்ம போனோம்னால் தான் நம்ம தனியாக போனோம்னால் நம்மளுக்கு எதுவும் தெரியாதுங்க நம்ம கடையில் தான் ரெகுலராக இது பண்ணிகிட்டுக்கறேன் இல்லைன்னா நான் பசங்களை விட்டு கூட வாங்கி ஏதோ ஒன்று பண்ணிக்குவேன் இப்போ நாம்ளே யாரும் இல்லை வீட்டில் எல்லாம் கிளம்புறாங்க பஸ்ஸில் அதை வைச்சு வேஸ்ட்டு தானங்க ஆ ஆ ஆ ஆ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சின இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சின இல்லை நம்ம இன்றைக்கு இல்லைன்னால் நாளைக்கு கூட பார்த்துக்கலாண்ணா ஆனால் இந்த விஷயமெல்லாம் முக்கியமானது சரி எல்லாம் போகிறாங்க இப்போ தான் இப்போ தான் ஃபோன் வந்துச்சு கரெக்டாக நான் உங்கள் கிட்டே சொல்லிவிட்டு நான் கூப்பிட்றேன் கரெக்டாக இப்போ தான் ஃபோன் வந்துச்சுங்களா அதனால் தான் வேறு ஒன்றும் இல்லைங்கண்ணா ஆ ஆ ஆ ஆ சரிங்கண்ணா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சின இல்லை ஆ நான் போய்விட்டு வந்துட்டு கூட உங்களை உங்களை நான் வரும் போது கூட வந்து பார்க்குறேன் அப்படியே பார்க்குறேன் ஆ ஆ ஆ சரிங்கண்ணா ஆ ஓகேங்கண்ணா ஆ சரிங்கண்ணா எதுனாலும் கண்டிப்பாக நம்ம நம்ம சைட்டிலேருந்து நம்ம கம்பெனியில் இருந்து ஆக்சுவலி வண்டியெல்லாம் நான் அன்றைக்கு கூட உங்களுக்கு கூப்பிட்டு சொன்னேன் பார்த்திங்களா நம்ம கம்பெனி பஸ்ஸெல்லாம் வந்துச்சுனால் உங்ககிட்ட தானே எல்லாமே பிடிச்சு விட்டிருக்கேன் ராஜு ஹோட்டல்கிட்ட நம்மளோட இதை பேர் சொன்னீங்கனாலே உங்களுக்கு எல்லாமே இது பண்ணிடுறாங்க என்ன பண்ணிங்க நம்பர் சொன்ன மாதிரி முன் கூட்டியே சொல்லணும் சொல்லியிருக்கிறீங்க நான் அதெல்லாம் சொல்லிவிட்டேங்கண்ணா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சின இல்லை நீங்கள் அது ஒன்றும் பிரச்சின இல்லைண்ணா அதெல்லாம் நம்ம நம்ம பசங்கள் பேசிக்கலாம் ஓகே ஆ ஆ சரிங்கண்ணா நன்றி நன்றி நன்றி